டிஜிட்டல் கலையை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னா டிஜிட்டல் வந்ததிலருந்து உலகமே வந்து ஃபுல்லாக மாறிடிச்சி அப்படினு தான் சொல்லலாம் இப்போ வந்து இந்த டிஜிட்டல் வந்ததால் படிக்கிறவங்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் ஒரு உதவியாகவும் இருக்குது அது இப்போ பார்த்திங்கன்னா வந்து டிஜிட்டல்னால் ஏதாவது நம்ம கடைக்கு போய் வாங்குறதுனால் கூட இப்போ வந்து யாரும் வந்து அதிகமாக கடைக்கெல்லாம் போய்ட்டு வாங்குறதில்ல ரொம்ப கஷ்ட்ப்பட்டுக்கிறாங்க கடைக்கு போய்ட்டு தூரமாக போய்ட்டு வெயில்ல போய்ட்டு அந்த மாதிரி வாங்கிவிட்டு வரணும் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு அப்படினு நினப்பாங்க ஆனால் இப்போ இந்த டிஜிட்டலால் எப்படி வந்திருக்குனா வந்து இணையதளத்தின் மூலமாகவே நம்ம அதில் வந்து ஒரு ஆடர் செஞ்சு நம்ம ஒரு டிரெஸ் வாங்கணும்னாவோ இல்லை ஒரு பொருள் வாங்கணும்னாவோ இல்லை ஒரு மளிக சாமான் வாங்கணும்னாவோ எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் வந்துருச்சு இந்த டிஜிட்டல் மூலயமா ஒரு காய்கறியிலேந்து மளிக சாமான்லேருந்து டிரெஸ் பாத்திரம் எல்லாமே ஏ டு இசட் இப்போ எல்லாமே அதன் வழியாகவே நம்ம வந்து வாங்கிக்கலாம் எல்லோரோட வாழ்க்கையும் இப்போ வந்து அதை நோக்கி தான் போய்ட்டு இருக்கே சொல்ல போனால் அது இல்லைன்னா வந்து இப்போ இல்லைன்ற அளவுக்கு வந்துருச்சு அந்த அளவுக்கு எல்லாரும் வந்து அதை பயன்படுத்திக்கிறாங்க மனிதர்கள் வந்து என்ன இந்த டிஜிட்டல் மூலயமா உருவாக்கிருக்காங்கன்னா இந்த கொரோனா டைம்ல பசங்களால் வந்து பள்ளிக்கு சென்னை போய்ட்டு படிக்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு அந்த மாதிரி பசங்களுக்கெலாம் வந்து வீட்டில இருந்தாலுமே வந்து படிக்க வைக்கணும் அவங்களை வந்து ஒரு பள்ளிக்கு வராத பசங்களாக இருந்தாலுமே கூட நல்லா படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவங்களோட டீச்சர்ஸ்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆன்லைன் வகுப்பு அப்படினு சொல்லிட்டு ஒன்று ஆரமிச்சு ஸ்கூலுக்கு வந்து எப்படி படிக்கிறாங்களோ பசங்க அதே மாதிரியே வந்து ஆன்லைன்லையே வந்து கிளாஸ் எடுக்க ஆரமிச்சிட்டாங்க அதன் மூலயமா அவங்க வந்து டெயிலி படிக்க ஆரமிச்சு டெயிலி ஸ்கூலுக்கு போகிற மாதிரியே வந்து எழுதுகிறது படிக்கிறது எல்லாமே வந்து பண்ண ஆரமிச்சிட்டாங்க அது ரொம்ப வந்து உதவியாக இருந்தது நிறைய பேருக்கு இன்னொன்று வந்து இந்த இந்த கொரோனா வந்து எந்த இடத்துல எப்படி இருக்குது அந்த சூழ்நிலையை வந்து அந்த நம்ப சொந்தகாரங்கள் இருக்காங்கள நம்ம ஊரு நம்ம சொந்தகாரங்க ஊர் இருக்கா அவங்களோட சூழ்நிலை என்னன்றது நமக்கு தெரியாது வெளியே நம்ம யாரும் வெளியே போகமாட்டோம் அந்த ஒரு சூழ்நிலையை வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வைக்கிறாங்க அந்த நியூஸ் சேனல் மூலயமா அந்த மாதிரி எல்லாமே அதெல்லாம் வந்து அவங்களே வந்து நியூஸ் சேனல் உருவாக்கி அதன் மூலயமா வந்து நம்மளுக்கு வந்து மக்களுக்கு வந்து தெரிய வைக்கிறாங்க இன்னொன்று வந்து இந்த ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது அதெல்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு இப்போது இந்த கல்யாணம் காது குத்துகிறது இந்த குழந்தைங்களுக்கு பிறந்த நாள் அந்த மாதிரியான ஃபங்ஷன்ஸ்லாம் வந்துச்சின்னால் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஃபோட்டோ எடுக்கணும் வீடியோ எடுக்கணும்னு சொல்லி அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அந்த வீடியோலாம் பார்த்தோனா ரொம்ப அழகாகவே அவங்க வந்து வடிவமைச்சு தறாங்க அவங்க பண்ணுற வீடி அவங்க பண்ணுற ஆக்டிவிடீஸ் அந்த மாதிரி எல்லாமே இப்போ கல்யாணம்னால் வந்து அவங்க எந்த மாதிரி கல்யாணம் பண்ணுறாங்க ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஒரு முறை இருக்குது அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வீடியோ எடுக்கணுமோ எந்த அளவுக்கு வந்து ஒரு அழகாக அதை காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு அதில் காட்டி வீடியோவா அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க அதை பார்த்து ரொம்ப சந்தோசபடுகிறாங்க வாழ்க்கையில் மறக்க முயாத நாள் அது அந்த நாள் அந்த நாளை வந்து நம்ம என்னைக்கு வேணுணா பார்த்து ரசிக்கலாம் அப்படின்ற அப்படின்ற மாதிரி அவங்க வந்து நல்ல உருவாக்கி கொடுக்குறாங்க அந்த அளவுக்கு வந்து இந்த டிஜிட்டல் வந்து பயன்படுத்து படுத்தி நம்மளுக்கு வந்து அத தெரிய வச்சிருக்கிறாங்க அது வந்து ரொம்ப சிறப்பானதுனே சொல்லலாம் இன்னோன்னு வந்து பார்த்தோம்னா இந்த ஆன்லைன்ல வந்து புக் பண்ணுறது எதனா வேணும்னால் ஆன்லைன்ல புக் பண்ணுறது எல்லாரும் வந்து வயசானவங்க அந்த மாதிரிலாம் இருக்கவங்க வந்து வெளியே போய் எதுவும் வாங்க முடியாது அவங்க வீட்டில யாராவது இருந்தாங்கன்னா அவங்க போக சொன்னா போக மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி அவங்களுக்கு ஆன்லைன்ல பார்த்து ஏதாவது வாங்கணும்னால் அவங்களே ஆடர் போட்டு வீடு தேடி அவங்களுக்கே வந்துரும் சாப்பாடில் இருந்து எதுவாக இருந்தாலுமே வந்துரும் அவங்களுக்கு வெளிய போய் கஷ்டப்படணும்ன்ற அவசியம் இல்லை அவங்களுக்கு அதனால் அவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைன்லயே கூட ரொம்ப ஒரு சிலவங்க வந்து தவறாக யூஸ் பண்ணுறாங்க நல்ல ஒரு பொருள்னு வந்து ஒரு படத்தில் காட்டுறாங்க இது வந்து நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து நம்பி வாங்குறாங்க ஆனால் வந்து அது வந்து நம்ம கைக்கு வந்து சேரும்போது வந்து ரொம்ப வேஸ்ட்டாக ஆயிடுது ஒரு ஒரு டிரெஸ்ஸே வாங்குறாங்கன்னா கூட அந்த டிரெஸ் வந்து அந்த படத்தில் பார்க்குற மாதிரி இருக்கிறதுல்ல ஒன்று கலர் மாறியிருக்கும் இல்லை கிழிஞ்சு போயிருக்கும் இல்லை நம்ம சொன்ன கலரு வராது இதே மாதிரி நிறைய விஷயத்துல நடக்குது டிஜிட்டல் இது இதில் மட்டும் இல்லை நிறைய விஷயத்தில் நடக்குது அதே மாதிரி இந்த வேலை ஆன்லைன் ஜாப் அப்படினு சொல்கிறாங்க அந்த ஆன்லைன் ஜாப்புலையுமே கூட அவங்க வந்து ரொம்ப மோசம் பண்ணுறாங்க ஒரு சிலர் வந்து பணம் வாங் ஃபர்ஸ்ட் நீங்கள் பணம் கட்டணும் அப்புறமா தான் உங்களுக்கு வேலை அப்படினு சொல்கிறாங்க அவங்களும் நம்பி கட்டுறாங்க அவங்க அதோடய சரி அவங்க வந்து ஒரு வேலையும் கொடுக்குறது இல்லை கொடுத்த காசையும் திருப்பி கொடுக்குறது இல்லை அதனால் ரொம்ப கஷ்ட்டப்படுகிறாங்க மனுஷ மக்கள் மனுஷர்கள் எல்லாமே அது வந்து ரொம்ப கஷ்டப்படுத்த கூடிய ஒரு விஷயம் அது ஒரு சிலவங்க வந்து இந்த ஆன்லைன்லையே கூட வந்து பெண்கள் இருக்காங்க கைக்குழந்தையை வச்சிகிட்டு இருக்காங்க அவங்கெல்லாம் வெளியே போய் வேலைக்கு போக முடியாதுன்னு ஆன்லைன் ஜாப்லையே கூட சிறப்பானதெல்லாம் இருக்குது இன்னமும் நிறையா பேர் செஞ்சிகிட்டு இருக்காங்க அதெல்லாமே ரொம்ப உதவியாக தான் இருக்குது அதுவும் சிறப்பானதாக தான் இருக்குனு சொல்லுவாங்க யாரும் செஞ்சிகிட்டு இருக்கவங்கள கேட்டால் கூட அதனால இந்த டிஜிட்டல் வந்ததில் இருந்து கொஞ்சம் எல்லாருக்கும் வந்து ஒரு அளவுக்கு வந்து ஒரு உபயோகமாக தான் இருக்குது இது சிறப்பானதாக தான் இருக்குதுனு சொல்லுவேன் நான்